கிராமப்புற மக்களின் வாழ்க்கையில் விளையாட்டு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது ஏன்னா வந்து அவங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் அப்படின்னு நிறையா இருக்குது இப்போது வந்து இந்த காளைமாடு அதலாம் வந்து அடக்குதல் அப்புறம் வந்து சிலம்பம் அப்புறம் வந்து கபடி அந்த மாதிரி விளையாட்டுகளெலாம் இருக்குது அது விளையாடுகிறது மூலிமா வந்து அவங்க வந்து அவங்களுடைய பாரம்பரியத்தை வந்து அவங்க பாதுகாக்குறதாகவும் அதை பின்பற்றதாகவும் அவங்களுக்கு தோணுது அதனால் அவங்களுக்கு வந்து மனசில் ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது இந்த விளையாட்டு மூலிமாக அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பணி கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்குத் தோணுது அதுக்கப்புறம் அந்த விளையாட்டு விளையாடும் போது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுது ஏன்னா இப்போ வந்து இந்த மஞ்சு விரட்டு அந்தமாதிரிலாம் வந்து வரும்பொழுது அந்த காளை எல்லாம் வளர்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோசமா இருக்குது அதுமீது ரொம்ப அன்பு வச்சு வளர்க்குறாங்க அந்த காளைகளும் வந்து மனிதர்கள் மீது ரொம்ப அன்பாகவும் அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதில் வந்து போட்டிகளெலாம் வக்கும் பொழுது அந்த போட்டியில் அவங்க வந்து வெற்றி பெறும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அடையுது இதுக்காக வந்து அவங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் அதலாம் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பொருட்டாகவே இல்லை அவங்களுக்குத் தேவையான சந்தோஷம் கிடைக்குது அதனால் வந்து விளையாட்டு வந்து நம்மளுக்கு அது ஒரு தற்பாக்கு கலையாகவும் நினைக்கிறாங்க இப்போ சிலம்பம் அதலாம் வந்து விளையாடும் பொழுது அந்த ப அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு தற்காப்பு கலையாகவும் அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க அதனால் வந்து விளையாட்டு வந்து கிராமப்புற மக்களுக்கு ரொம்ப வந்து அவங்களுடைய வா கலாசாரத்தை பின்பற்றத்துக்காகவும் அவங்களுடைய மன மகிழ்ச்சிக்கும் அது உதவுது